மளிகை கடையில் பொருள் என்னான்னா கிடைக்கும்னு பார்த்திங்கனா காய்கறிகள் கிடைக்கும் பார்த்திங்கனா வெங்காயம் தக்காளி பச்சமிளகா உருளைக்கிழங்கு காளிஃபிளவர் முட்டைகோஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா பிரிஞ்சாயில் அப்புறம் பீன்ஸ் கேரட் பீன்ஸ் கேரட் அதுக்கப்புறம் பாத்திங்கனா புடலங்கா பீர்க்கங்கா வெண்டைக்காய் கிடைக்கும் பீட்ரூட் கிடைக்கும் முரங்கக்காய் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா புதினா இல கருவேப்பில்லை கொத்த மல்லி இல பார்த்திங்கனா இதுக்கப்புறம் பார்த்திங்கனா இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கும் போது வந்து பேரம் பேசி வாங்குவோம் பார்த்திங்கனா அவங்க நூறுபா சொன்னாங்கன்னா நான் ஒரு எண்பதுருபா இருவதுருபா கம்மி பண்ணிக்க மாட்டிங்களா அப்படினு சொல்லி ஒரு நூறுபாய்க்கான பொருள் நாங்கள் ஒரு எண்பதுருபாய்க்கு தான் வாங்குவோம் எங்கள் ஊர்லலாம் எண்பதுருபாய்க்கு தான் வாங்குவோம் பொருளை பார்த்திங்கனா நிறையா வகையான பொருள் இருக்குது